தோட்டக்கலையை வந்து எதுக்காக நான் வந்து பொழுதுபோக்காக தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கும் எங்கள் ஊருக்கும் இருக்கிற தூரம் வந்து ரொம்ப இடைவெளி அதிகம் அப்படி பாக்கிறப்ப வந்து இப்போ நார்மலாக வந்து ஒருத்தவங்க வீட்டில் காய்கறி வாங்கணுனா பக்கத்துலேயே காய்கறி இருக்கும் அது வந்து போட்டு அன்னைக்கு அன்னன்னைக்கு குழம்பு வெச்சு சமைச்சி சாப்பிட்டுட்டு போய்ட்ருப்பாங்க ஆனால் எங்கள் சைடுலலாம் அப்படி கிடையாது எங்கள் ஊர் வந்து ரொம்ப ஒரு உட்கிராமம் அங்கே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒரே ஒரு பொட்டி கடை இருக்கும் அதுவும் அன்னன்னைக்கி ஜாமான் வாய்ங்கிக்கிற அளவுக்கு மற்றபடி காய்கறி வாங்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து அதுக்குன்னு மெனக்கெட்டு வந்து அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்ரு சைக்கிள் மிதிக்கணும் இல்லை வண்டி வாங்கிகிட்டு போகணும் யாரையாவது போய்ட்டு வாங்கிக்கிட்டு வர்றதான் சொல்லணும் அதுக்காக வந்து நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு இருபது வீடு தான் இருக்கும் அதை சுற்றியுமே அதிகமாக வயல்வெளிகள் மட்டும்தான் இருக்கும் அதனால நாங்கள் என்ன பண்ணுனோன்னா அதில் வந்துவிட்டு காய்கறி போடலாம் அப்படின்னு எனக்கு எதார்த்தமாக ஒருத்தவங்க போட்டதை பாத்துட்டு தான் எனக்கு போட்ணுன்னு தோணுச்சு ஏன்னா எல்லோருமே போய்ட்டு மார்க்கெட்டில் அங்கேயும் இங்கேயும் காய்கறி வாய்ன்ட்டு வந்தாதான் வைக்க முடியும் அப்போல்லா வந்து ஃப்ரிட்ஜு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்போ இப்போன்னா வந்து வாங்கி வெச்சு நம்ம எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம் அப்போ கிடையாதுங்கிறனால அப்பவே காய்களை பறித்து அன்னன்னைக்கு குழம்பு வைக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை நமக்கு அமைஞ்சிச்சி அதனால தான் என்ன பண்ணிவிட்டோம் ஒரு அழுகிப்போன தக்காளியாக இருந்தாலும் சரி அதை வந்து நாங்கள் வந்து ஒரு விதையாக்கி அதை செடியாக்கி அதுலேருந்து வர காய்கறிகள்லாம் எடுத்து நாங்களும் நிறைய பேருக்கு வந்து விற்றுகிட்ருந்தோம் அது வந்து எங்களை வந்து ரொம்ப ஊக்குவித்துச்சி ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து கடையில் போய்ட்டு ஒரு சாமான் வாங்குறோம் அப்படின்னா இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் என்னென்ன ரேட்டுக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது திடீர்னு தக்காளி வெலை ஏறும் திடீர்னு குறையும் அதனால வந்து நம்ம கிட்ட இருக்கிற காய் இருந்துச்சுனா அதை நம்ம சமைச்சி இருந்துவிட்டு போயிடலாம் அதே மாதிரி ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி செடிகள் வளர்ந்துச்சின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாமே கூட கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம யாருகிட்டியும் போய்ட்டு எதுக்காகவும் கையேந்திகிட்டு நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் மட்டுமே இது பொழுதுபோக்காக ஆரம்மிச்சிருந்த வேலை இப்போ அது எங்களுக்கு ஒரு முழு வேலையாகவே இது இது தான் இருந்துகிட்டு இருக்கு யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்ட ஒரு விஷயந்தான் இப்போ எங்களை அது வந்து ஊக்குவித்துக்கிட்ருக்கு நிறைய பேர் வந்து எங்கக்கிட்டே சொல்வாங்க நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகளாம் நிறையா போடுங்கள் நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு அங்கங்கன்னு போய்ட்டு வாங்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால் நீங்கள் இப்போ அங்கே உள்ளூர்லேயே போடுறதுனால கொறைஞ்ச வெலைக்கு நீங்கள் தர்றீங்க ரெண்டாவது இங்கே கண் முன்னாடியே பொட்டாஷியம் அந்த மாதிரியான எந்த ஒரு ஒட்டுண்ணியும் ஹைபிஸ்கஸ் அப்படின்னு எதுவுமே போடாமல் நாங்களாக வந்து எங்கள் கைப்பட போட்ருக்கிற அந்த ஆட்டு எருவு மாட்டு சாணம் மண்புழு உரம் இந்த மாதிரி வேப்பம் புண்ணாக்குன்னு இந்த மாதிரியான இயற்கையான காய்கறிகளை போடுறதுனாலையும் அது ரொம்பவும் சத்தானதாகவும் இருக்கு கூடுதல் சுவையும் தருகிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கொறைஞ்ச விலைக்கும் கொடுக்கறீங்கங்கிறதுனால எங்களால் வந்து பணத்தையும் சேவ் பண்ண முடியுது அதனால் நீங்கள் காய்கறிகளை போடுங்கள் உங்களால் ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்கட்டும் அப்டின்னு சொன்னதுனாலேயும் நாங்கள் வந்து இந்த காய்கறிகள் வந்து போட ஆரம்மிச்சோம் அது எங்களுக்கு இந்தளவுக்கு வந்து கை கொடுக்குன்னு நாங்கள் நெனைச்சி கூட பார்க்கல இப்பவும் வரைக்கும் அந்த காய்கறிகளை நாங்கள் வந்து ஒரு கொழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்ருக்கறோம் ஒரு மழை பேய்ஞ்சிச்சி அப்படின்னா அப்போ அந்த மண்ணை எப்படி பயன்படுத்தணும் வெய்ய அடிக்கும்போது நம்ம எப்படி தண்ணி அதிகமாக அதுக்கு விடணும் எந்த மாதிரியான வேளையில் வந்து காலையும் மாலையும் தண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காகவுமே வந்து இந்த காய்கறிகள் நாங்கள் போட்டு பயன்படுத்திகிட்ருக்கிறோம்